முதல்ல நம்ம வண்டி அவ்வளோ தூரம் போகறதுக்கு தயாராக இருக்கணுன்னு சொல்லிட்டு வண்டியப் பற்றி தெரிஞ்சிக்கணும் பழதா இருந்தால் அது நடு ரோட்டில அது வந்து நம்பளை தேவைல்லாத வேலைக்கு ஆளாக்கிரும் அந்த இடத்துக்கு போக தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் இப்போ குளிர் பிரதேசத்துக்கு போகறோம்னா அந்த இடத்துக்கு தேவையான குளிர் தாங்கற மாதிரி உடைகள் அந்த மாதிரி எடுத்துப்போம் இந்த மாதிரி நான் என் வேறு வேறு எடத்துக்கு வேறு வேறு இதாவோம்